ஹலோ கார் டிரைவருங்களா ஏன்பா ரெண்டு நாளுக்கு முன்னயே புக் பண்ணிணோமே நாங்கள் திருப்பதிக்கு போகணும்னு சொல்லிட்டு இன்னுமே ஏன் வரலை நீங்கள் சந்தியா காலேஜ் பின்னாடிதான் ராயப்பேட்டை மேம்பாலம் சந்தியா காலேஜ் பின்னாடிப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் நாங்கள் ஏன் வரலை நீங்கள் இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே வரணும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறோம் ஏன் உன்னை சந்திக்க முடியல ஏன் லேட் பண்ணுற நீ உன்னை பார்க்கவே முடியலயே ரீசனெலாம் சொல்லக்கூடாது புக் பண்ணோமா அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து ஆஜர் ஆகிடணும் நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும் இல்லையா சீக்கிரமா வாப்பா உனக்காக வெயிட் பண்ணுறோம் ரெண்டு மணி நேரம்தான் டைம் கொடுப்போம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் ரொம்ப லாங்கில் போவது சீக்கிரமா கிளம்பி வரணும் சந்தியா காலேஜ் பின்னாடி தான் வெயிட் பண்ணுறோம் நாங்கள் அரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் வந்து நின்று இங்கே சீக்கிரமா வாங்க இங்கேதான் இருக்கிறோம் நாங்கள்